இது எங்கள் ஊரில் தண்ணி மட்டும் எப்போதும் வற்றாம கிடைக்கும் ஏன்னால் ஆற்றுல தண்ணி நிறையா இருக்கனால் நாங்கள் வாய்க்காலில் போய் குளிப்போம் தண்ணி நிறையா போச்சுன்னால் வாய்க்காலில் போய் குளிச்சிக்கிடுவோம் ஆனால் தண்ணி குறைஞ்சிச்சினா வாய்க்காலுக்கு போகமாட்டோம் நிறைய பைப்பில் எப்போதும் எங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டேதான் இருக்கும் எப்படியும் திறந்து விட்ருவாங்க தண்ணி திறந்து விடுவாங்க குடிக்கவோ வேறு குளிக்கிறதுக்கோ எல்லாமே நாங்கள் வீட்லேயும் குளிச்சிக்கிடுவோம் வாய வைச்சு இப்படி சொந்த ப காரவங்க வந்தால் வாய்க்காலில் குளிக்கணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்க வாய்க்காலில் போய் குளிப்பாங்க குளிச்சிக்கிடுவோம் நாங்கமக அவங்களோட சேர்ந்து போய் வாய்க்காலில் குளிச்சிக்கிடுவோம் ஆனால் குடிக்கத் தண்ணி மட்டும் எங்களுக்கு எப்போதும் வற்றாம தெ எங்கள் ஊரில் தாமிரபரணி ஆறு எப்போதுமே எங்கள் ஊரில் இருக்கனால் தண்ணி மட்டும் எங்களுக்கு எப்போதும் கிடைக்காம இருக்காது எப்படியும் தண்ணி கிடைக்கும் ஆனால் என்ன வெயில்காலம் இந்த பங்குனி சித்திரை இந்த மாதங்கள்ல மட்டும் கொஞ்சம் தண்ணி வந்து வெயில் அதிகமாக இருக்கனால் தண்ணி கொஞ்சம் ஆற்றுல வற்றிப்போகும் அப்போ மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி வந்து குடிக்க குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர மற்றபடி எங்களுக்கு ஆண்டு முழுதும் குடிக்கிறதுக்கு தண்ணி எப்படியும் க கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு கிடைக்கும் அதனால் தண்ணி வருஷம் முழுதும் எங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டேதான் இருக்கும் திறந்து விட்ருவாங்க காலையிலே திறந்து விடுவாங்க பிள்ளைகளுக குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்குப் போகவும் வீட்டில் இருந்தால் நாங்கள் துணிகளை துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே எங்களுக்கு தெ தண்ணிகள் எப்போதும் வந்துக்கிட்டேதான் இருக்கும் நாங்கள் அதை உபயோகப்படுத்திக்கிடுவோம் வெளியெல்லாம் போய் தண்ணி இல்லையேனு நாங்கள் கஷ்டப்படப் போ கஷ்டப்பட்டதும் கிடையாது இனிமேலும் கஷ்டப்படவும் மாட்டோம் தண்ணி எப்போதுமே எங்களுக்கு காலையில் திறந்து விட்ருவாங்க இங்கே ஆற்ரை ஆற்ரை மணி ஆறேமுக்காலுக்கெலாம் தண்ணி வந்துடும் அதில் நாங்கள் துவச்சிக்கிருவோம் குளிச்சிக்கிடுவோம் தண்ணி வீட்டுக்குத் தேவையான தண்ணிகளையும் பிடிச்சிக்கிருவோம் நல்லா குளிக்க வைக்க எல்லாமே எங்களுக்கு வசதி இருக்குது என்ன இந்த பங்குனி சித்திரைகளில் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி எல்லாம் எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டேதான் இருக்கும் குடிக்க குளிக்க எல்லாமே வரும் எங்களுக்கு போதுமா